நெல் பயிர் ஓட்டி நாற்று விட்டு நடவு நட்டு நாங்கள் விதைய நல்லா சலிச்சு வச்சுந்து அழகாக நடுவோம் நட்டு பராமரி பண்ணி மறுபடியும் அந்த நெல்லை வச்சு நாங்கள் பயன்படுத்துனோம் இப்போ எல்லாரும் கா வாங்கின்னு வரணும் சொசைட்டியில அங்கே கடைங்களில் வாங்கணும் அப்படின்றாங்க அதனால் வாங்கியாந்து விடும்போது நாங்கள் அப்போலாம் ஒரு மூட்டைனா இருபது இருபது மரக்காய் ஒரு மூட்டை அப்படி விட்டு நடுவோம் இப்போனா இருபது கிலோ தான் நட சொல்லுறாங்க அதை நட்டால் அதையே விறையே எவ்வளோ இதாக ஆகுது நாங்கள் என்னா பண்ணுறதுனே தெரில கடன் வாங்கவும் வாங்கி எடுக்கறதாக இருக்குது மறுபடியும் அதை அடைக்கிறது காட்டியும் போதுன்னு புடுது அதனால நீங்கள் எல்லாமே அரசாங்கம் எங்களுக்கு உதவி பண்ணணும் ஒரு தண்ணி வசதி இல்லாமல் மாணவரி பயிறுவிற்கிறோம் அதுக்கு தண்ணி வசதி எங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் தண்ணி வசதிக்கு மல்லாட்டை போட்டோம்னா வெய்ய நாளில் காஞ்சிடுது அதுக்கும் ஒரு ஹெல்ப் பண்ணணும் மல்லாட்டை நாங்கள் வாங்கி போடணும்னாக்கா கஷ்டமாக இருக்குதுங்க விளையும் போது போட்டுறோம் ஏழு மூட்டை காய் உறிச்சு போட்ட எனக்கு அஞ்சு மூட்டை காய் தான் வந்துது அப்புறம் எனக்கு அது லாபமே கிடையாது அதில் என்னா பண்ணுறது ஆனாலும் வரலைனா நீங்கள் எங்களுக்கு உதவி பண்ணணும் நெல்லு அந்த மாதிரி உதவி பண்ணனும் மிளகா நட்டோம் மிளகா நட்டால் எங்களுக்கு ஒரு ரெண்டு வாட்டி மிளகா நட்டோம் ஒன்று கூட இல்லை எல்லாமே அப்படியே கருகி கருகி கருகி போச்சு வெய்ய நாளில் ஒன்றுமே முடியலை அதுவும் நஷ்டமாயிடுச்சு அப்புறம் நெல் பயிறு வச்சோம் அப்போ அந்த விளையும் போது அந்த தண்ணி இல்லாமல் இருக்கும் போது கருகி போச்சு அதுவும் புண்ணியோ இல்லாத தோ இந்த ட்ரிப்பு மாடுவிட்டு மேய்ச்சிட்டோம் பக்கத்தில் அக்கத்தில் கேட்டு ரவ இறைக்கணும்னா கஷ்டமாக இருக்குது அவர்களுக்கு அவங்க அவங்களுக்கே பார்த்துக்குறாங்க எங்களுக்கு தரமாட்டுக்குறாங்க அவ்வளோ கஷ்டத்தில் நாங்களாக வாழகிறோம் கேவுரு கொள்ளு மோடு சரி நம்ப கேவுறாச்சு விறைப்போம் அப்படி விதைச்சோம்னா அது என்னா பண்ணுது கதிர் வர நேரம் பார்த்து மானம் காயிதாங்காட்டியும் அதுவும் கருகி போயிடுது அப்புறம் மாட்டை கட்டி மேய்ச்சிடுறோம் அதனால விவசாயத்தில் எங்களுக்கு ஒரு லாபமும் கிடையாது நாங்கள் அப்படியே கொஞ்ச கொஞ்சமாக பின்தங்கறோமே கோசறோம் முன்னேற முடியலை அதனால நீங்கள் வந்து அரசாங்கம் தான் எங்களுக்கு உதவி பண்ணி எங்களை முன்னேற்றனும் எங்களை வந்து கடைபுடிக்கணும்